எனக்கு வந்து இப்போது ஊர்லேயே குட்டி குட்டி பசங்கலாம் உட்காந்துட்டு கிரிக்கெட் விளயாடுவாங்க அதெல்லாம் பார்க்க ரொம்பவே பிடிக்கும் ஜாலியாகருக்கும் குட்டி குழந்தைங்களா விளையாடுறது அந்த அதேமாதிரி பரணி விளாடுவாங்க அது வந்து இங்கே குழந்தைங்களா ஜாலியாக விளாடுவாங்க ஸோ அதை பார்க்றதுக்குமே எனக்கு பிடிக்கும் எனக்கு விளையாட்றத விட விளையாட்றத வேடிக்கை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறத்துக்கு ஹேப்பி தேங்க்யூ